நான் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து எனக்கு வந்து அவ்வளோ அங்கே தெரியாது ஒருத்தர் வந்து சேர்ந்துருந்தாங்க ஆனால் நானும் அவங்களும் வந்து ஒன்னாத்தான் வேலை செய்கிற சூல்நிலை வந்துச்சி ஆனால் அவங்க வந்து எப்படி என்னென்னு நம்ம தெரிஞ்சிக்கல நாங்கள் முன்னாடி கேரக்டர் எப்படி என்னென்னு எனக்கு தெரியாது அதனால அவங்ககிட்ட வந்து நான் சரியாக பேசிக்க மாட்டேன் எதாச்சும் சொன்னாங்கன்னா தலையாட்டிட்டு சிரிச்சிட்டு போயிடுவேன் அதிக நேரம் வந்து நான் அவங்க கூட எதுவும் அதிகம் வந்து பேசிக்கிட்டதுல்ல அதனால அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்னை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது நான் வந்து வெளியாளுங்கங்கிறதுனால அதனால எதுவும் கலந்து பேசிக்கிறதும் எதுவும் ச இதனுக்கள அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் நாள் தான செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு நான் வந்து அவங்க கூட நான் பேசிக்காத்துனால அவங்கள பற்றி எதுவுமே நான் வந்து கண்டுக்கறதில்ல நான் வந்து நான் நான் உண்டு என் வேலை உண்டுண்ட்டு போய்டுவேன் அவங்க அவங்க அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிற டைமில் எதாவது சொன்னாங்கன்னா தலையாட்டிக்க தலையாட்டிடு தலையாட்டிப்புட்டு கம்முனு இருந்துக்குவேன் ஏதோ ஒன்று பேச வேண்டிய சூல்நிலை வந்துடுச்சினா சிரிச்சிட்டு விட்ருவேன்